இந்தக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கேம்னாலே எதிர்காலம் எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக நம்ம நம்மளோடய மனிதர்கள் நிலைம மோசமாக தான் இருக்குது இப்போ ஏன்னால் ஜென்ஸ்ஸும் சரி லேடிஸ்ஸும் சரி எல்லோருமே ஒரு கேமுக்கு வந்து அடிக்ட் ஆகிருப்பாங்க இப்போ ஜென்ஸ் என்ன இப்போ வந்து பணம் சம்பாதிக்கணும் அந்தமாதிரி கேம் இருந்தால் டவுண்லோட் பண்ணி விளையாடுவாங்க அந்தமாதிரி கேம் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா ரம்மி ரம்மி விளையாடுவாங்க இல்லை வந்து இதில் இதையும் தவிர்த்து நிறையா வந்து கா காசு சம்பாரிக்கிற மாதிரி நிறைய கேம் இருக்குது இப்போ ரம்மி விளையாடுறாங்கனா ரம்மியில் வந்து அதிகம் பணம் கட்டி தான் விளையாடணும் ஆரம்பத்தில் அதுக்கு நமக்கு அதுதான் சொல்ல சொன்ன சொல்லியிருக்கேன் இல்லையா என்னென்னன்னா ஒரு ஆரம்பத்தில் நமக்கு வந்து ஈஸியாக தான் எல்லாமே தெரியும் போக போக டா டாஸ்க்கை நமக்கு டஃப்பாகும் போது கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து என்ன ஆயிடும்னா ஸ்லிப் ஆகிடும் அந்தமாதிரி தான் கேமும் கேமாக இருந்தாலும் அந்தமாதிரி தான் இப்போ ரம்மி இன்னும் ஒரு ஆயர்ருபா கட்டி விளையாடுறோன்னா ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில் ஆயர்ருபா கட்டி விளையாடுறோம் அதில் இருந்தது ஆயர்ருபா ஜெயித்தோம் அப்படினா மறுபடி ரெண்டாயர்ருபா கட்டி விளையாடுறோம் அப்போ ரெண்டாயிரமும் ஜெயிச்சிட்டோமன்ட்டு நாலாயிரம் கட்டி விளையாடுறோம் அப்டி இந்த நாலாயிரமும் என்ன ஆகிடும்னா நம்மளுக்கு போயிடும் அப்போ ரெண்டு டைம் நான் உங்கள் டாஸ்க் வந்து ஈஸியாக இருக்கும் போது மூணாவது டைம் என்னவாயிடும்னா டஃப்பாயிடும் அப்போ கேம்னால் பல பேர் பைத்தியம் பிடிச்சும் பல பேர் வாழ்க்கையை வாழ்க்கையும் சீரழிஞ்சுந்தான் இருக்கே தவிர கேம்னால் யாரோடய வாழ்க்கையுமே நல்லா இருந்ததாக சரித்திரமே கிடையாது அப்படி எந்த ஒரு கேமாக இருந்தாலும் எதிர்காலத்தில் நமக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கவே கொடுக்காது